நான் துவக்கமாக நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரு வரும் போது வந்து பார்த்திங்கன்னாக்கா நானு ஃப்ரீலான்ஸாக நிருபர் பணியாளராக வந்துருந்தேன் அடுத்தது அதனை தொடர்ச்சியாக தான் இந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக நுகர்வோர் சம்மந்தப்பட்ட அந்த இயக்கமாகவும் அந்த விழிப்புணர்வாகவும் நானு என்ன வந்து நானு தயாரி தயாரித்து பொதுமக்களில் சேவையாகவும் பல்வேறு பு புகார்கள் பிரச்சினைகள் சச்சரவுகளை வந்து பொதுமக்கள்லேயும் சட்டம் சார்ந்த பிரிவுகளை அடிப்படையில் கொண்டு அவை நுகர்வோர் சார்ந்த குறைதீர் மன்றங்களில் அணுகுவதும் அவங்களுக்காக நிவாரணம் வாங்கி கொடுப்பதும் அந்த நிவாரணத்தின் அடிப்படையிலே அந்த நுகர்வோர்கள் மிகவும் மகிழ்ச்சி உள்ளாகுவதும் சட்டத்தை பயன்படுத்துவதில் பெருமிதம் கொள்வதாக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக நான் மாற வாய்ப்பாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக தான் இன்று வரைக்கும் இந்த பணிய செய்திருக்கிறேன் குறிப்பாக இன்றைய காலக்கட்டங்களில் ஊட்டச்சத்து குறைபாடுன்றது வந்து வரும் போது நுன்னூட்ட சத்துபாடில் வந்து அயோடின் வந்து இன்றைக்கி அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போசன் அபியான் திட்டன்னு சொல்லி மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தின் கீழாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் புள்ளி ஐந்து சதவீதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமுற்று பிறப்பதும் நுன்னூட்ட சத்து குறைபாட்டினால இருக்கக்கூடிய அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கி நமது தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சியில்ல நுன்னூட்ட சத்துபாடு குறைபாடு இல்லாத ஒரு குழந்தையாகவும் தமிழ்நாடாகவும் மீட்டெடுக்க நமக்கு நம்முடைய கிளை சார்ந்த நமது அமைப்பு சார்ந்த அந்த பல்வேறு நிறுவனங்கள் அடிப்படையில் நாங்கள் அத வந்து ஊக்கப்படுத்தி அந்த நுன்னூ சத்து நுன்னூட்ட சத்து குறைபாட்டினை தவிர்க்க பல்வேறு முயற்சிகளாக எடுத்து அதை தனியார் போன்ற எங்களு எங்களுடைய தனியார் ஆய்வகமாக கொண்டு திருவாரூரில் செயல்படுத்த கூடிய அந்த ஆய்வகத்திலேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நுன்னூட்ட சத்து குறைபாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அயோடின் கலந்த உப்பினை எவ்வளோவெல்லாம் வந்து கடைகளில் விநியோகம் செய்கிறாங்க அல்லது விற்பனை செய்கிறாங்கன்ற தரவுகளை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் நியூட்ரிஷன் இன்டர்நேஷனல் என்ற அந்த அமைப்போடு ஒருங்கிணைந்து நாங்கள் தகவலாக கொடுக்குறோம் அதன் அடிப்படையில அந்த தகவல்கள் மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை தலைமையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அதாவது சுகாதார நலப்பணிகளுடைய அந்த அமைப்பில் அந்த உணவு பாதுகாப்பு துறையினுடைய அமைப்பில் இணைந்த மாதிரி இந்த அயோடின் கொண்ட உப்புகளை கட்டாயம் குழந்தைகளும் பெண்மணிகளும் குறிப்பாக வந்து அவர்கள் கர்ப்பகாலத்தில் அதை உட்கொள்வதால் அந்த நுன்னூட்ட சத்து குறைபாடு இல்லாத ஒரு குழந்தையை பெறுவதும் மூளை வளர்ச்சி குறைபாடு இல்லாத ஒரு குழந்தையை நாம் ஈன்றெடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது